வள்ளி டெய்லர்ஸ்ஸா ஆ ஆமாம் ஃபிஃப்டி கேட்டிருந்தோம் காலேஜ் ஸ்டூடென்ட் ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸுக்கு எப்போது ஃபினிஷ் பண்ணி தருவீங்க இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ம் நீங்கள் எப்போ தருவீங்கன்னு சொல்லுங்க ஒன் வீக் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்குள்ளே கிடைக்குமா எங்களுக்கு சேட்டர்டே ப்ரோக்ராம் இருக்குது அதுதான் கேட்கறோம் எவ்வளோ சொல்லியிருந்தீங்க நா ஃப்ரைடே வந்து வாங்கிக்கிறப்போ வந்து கொடுத்துர்றேன் அமௌன்ட்டு

ஆ அது பிரச்சினை இல்லை உங்கள் நம்பருக்கு ஜிபே பண்ணலாமா ஏன்னால் முன்னாடி காசு இருந்துச்சு கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் ஜிபே பண்ணலாமா சரி ஓகே